நான் வந்துட்டு சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு செவன்த்து படிச்சுகிட்டு இருந்தேன் அப்போது வந்துட்டு எங்கள் ஊரில் எல்லாேருமே டூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளான் பண்ணிணாங்க ஓகே டூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளான் பண்ணும்போது எனக்கு அப்போது ஃப்ரைடே ஃப்ரைடே ஈவினிங் எனக்கு சொன்னாங்க ஓகே நானும் எங்கள் அப்பாவும் போகலாம் அப்படி சொல்லிட்டு நினச்சோம் எங்கள் அம்மாவும் என் எனக்கு எங்கள் குடும்பத்தில் வந்துட்டு நான் எங்கள் அப்பா எங்கள் அம்மா என் தம்பி நாங்கள் நாலு பேர் இருக்கோம் நாங்கள் நாலு பேர்த்துல சரி ஓகே நாலு பேருமே போகலான்னு நினச்சோம் ஆனால் எங்கள் அம்மாவும் தம்பியும் இல்லை நாங்கள் வர்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்கள் வீடு வந்து சின்ன ஒரு அழகான ஓட்டுவலை வீடு தான் இப்போதான் நாங்கள் மாடி வீட்டில் இருக்கோம் வரலை சொல்லிட்டாங்க அப்புறம் நானும் எங்கள் அப்பாவும் நைட்டு ஒம்பது மணிக்கு வேன் வந்துச்சு ஒம்பது மணிக்கு வேன் வந்துட்டு நான் எங்கள் அப்பாவோடய மடியில் படுத்துக்கிட்டேன் படுத்துகிட்டு டிராவல் பஸ் போய்கிட்டே இருந்துச்சு இறங்கி பார்த்தா காலையில் கடல் பீம்புகார் பூம்புகார் கடலில் போய்விட்டு இறக்கி விட்டாங்க கடலில் நான் ஜாலியாக விளாண்ட்டு சுண்டல் சாப்பிட்டுட்டு அப்புறம் எங்கள் அப்பா பலூன் வாங்கி கொடுத்தாங்க இந்த இயற்கை அது எழுந்திரிச்சோன்னே அந்த சூரியன் அது அப்படியே கடல்குள்ளே இருந்து வெளியில் வர மாதிரி ஒரு காட்சி மிகவும் அழ சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே அப்புறமேட்டுக்கு கீழே தட்டினா அதில் வந்துட்டு லைட் எரியும் லைட் அந்த பாலில் வந்துட்டு லைட் எரியும் அந்த லைட் எங்கள் அப்பா எனக்கு வாங்கிக் கொடுத்தாங்க அப்புறமேட்டுக்கு எப்படி சொல்கிறது அப்புறம் எ ராமேஸ்வரம் கோயிலுக்கு போனோம் அப்புறம் இன்னொரு கோயிலுக்கு போய்விட்டு அந்த கோயிலெல்லலாம் அழகா அலகழகான சிற்பங்களெல்லாம் இருந்துச்சு அந்த சிற்பங்கள் வந்துட்டு ரொம்பவே அழகா இருந்துச்சு அப்புறமேட்டுக்கு நான் டென்த்து படிக்கும்போது கன்னியாகுமரி போனோம் கன்னியாகுமரி வந்துட்டு காலையில் எழுந்திரிச்சப்ப அப்படியே சூரியன் வந்து கடலுக்குள்ளே இருந்து வெளியில் வரமாதிரி எங்கள் கண்ணுக்கு வந்து காட்சி அளிச்சுச்சு ஆனால் அது வந்துட்டு அதோடய இது எதாவாக இருந்தாலும் ஆனால் சூரியன் வந்து அப்படியே தண்ணிக்குள்ளே இருந்து வெளியில் வரமாதிரி காட்சி அளிக்கும்போது மிகவும் அழகா இருந்துச்சு அப்புறம்தான் அப்புறமேட்டுக்கு நாங்கள் சா அங்கேயே ஜாலியாக விளாண்டுட்டு சாப்பிட்டுட்டு இன்னும் நிறைய திங்க்ஸெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு கடலில் ஜாலியாக அலைகளில் விளாண்ட்டு அப்புறம் நாங்கள் மண்ணில் அழகா வீடு கட்டிலெல்லாம் விளாண்டோம் வீடு கட்டி விளாண்ட்டு சூப்பராக இருந்துச்சு அப்புறம் வந்து சாய்ந்திரம் ஆனால் அப்படியே அதே மலை சென்ட்ராக ரெண்டு மலை ரெண்டு மலைக்கு நடுவில் இது சூரியன் வந்துட்டு உள்ளே போகிற மாதிரி ஒரு காட்சி ரொம்பவே அழகா இருந்துச்சு அப்போ வந்துட்டு நாங்கள் ஒரு காட்டுக்கு போனோம் அந்த காட்டில் மான் பற மான் பறவைகள் கங்காரு இந்த மாதிரி அலகழகான விலங்குகளெல்லாம் இருந்துச்சு அந்த விலங்குகளை பார்க்கும்போது மிகவும் அழகாக இருந்துச்சு அதை ஒரு சூரிய வெளிச்சத்துக்கும் அந்த விலங்குகள் அது சுதந்திரத்துக்கும் மிகவும் அழகா இருந்துச்சு காடாக காடு அடர்ந்து நல்லா இருந்துச்சு அப்புறமேட்டுக்கு அவ்வளோதான்